வருடாந்திர திருவிழான்றது வந்து எங்கள் ஊரில் ஜூன் மாதத்துல நடக்கும் அந்த ஜூன் மாதத்துல எதா தேதிலாம் மாறியும் கூட வரும் ஆனால் ஜூன் மாதத்துல நடக்கும் பத்து நாள் திருவிழா எங்கள் ஊரில் இருக்குறவங்க எல்லாருமே அந்த திருவிழாவில் கண்டிப்பாக கலந்துக்குவாங்க அந்த திருவிழாவில் வந்து காலையில் அந்த பத்து நாட்களுக்கும் காலையில பூசை சாய்ந்தரத்தில் வந்து தேர் பவனி வானவேடிக்கைகள் கலை நிகழ்ச்சிகள் நாடகம் நாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோலாகலமாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிறது வந்து அந்த மாரி இல்லை அது வந்து ஒரு ப இழப்பாக இருக்குது எங்களுக்கு திருவிழா நடக்குது ஆனால் ஒரு சொந்தபந்தங்கள் அப்போலாம் வந்து அத்த மாமா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி சின்னக் குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ சந்தோசமாக இருப்போம் எல்லாரும் வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போட இருப்போம் ஆனால் இப்போ வந்து சொந்தபந்தங்கள்ன்றது ஏன் வராங்க அப்படின்ற ஒரு உறவுமுறைகள் உருவாயிடுச்சு இப்போலாம் அதனால வந்து திருவிழாவும் நடக்குது பத்து நாளுக்கு எல்லாமே இருக்குதே தவிர அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இல்லை எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு இழப்பாக இருக்குது